ஹலோ ம் குட் மார்னிங்

என்ன ஃபங்ஷன் என்ன ம் ம் டிஃபன்னு ஆ என்ன ஃபங்ஷன் ஆ சரி ஓகே எத்தனை வெரைட்டிஸ் வேணும் பத்து வெரைட்டியா சரி ஓகே சரி ஓகே எப்படி நீங்கள் எப்படி ஆஃபிஸ் ஷாப் தெரியும்ல டீ ஷாப்பு ஆ இங்கே சீர்காழி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல பஸ் ஸ்டாப்லேந்து வெளியே வந்திங்கன்னா ஆர்ச்சிலேந்து ரெண்டாவது கடை ம் ம் நேரில் வாங்க நேரில் இது எவ்வளோ சார் பார்த்து அதான் அதலாம் நேரில் பேசிக்கலாம் ம் சரி ஓகே ஆ சரி